ஹலோ மேம் குட் ஈவினிங் மேம் நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கின்றேன் மேம் மோகன் ஈஸ்வர் மேம் நான் வந்து ஐடி கார்ட தொலைச்சிட்டேன் ம் அதை திரும்ப வாங்கிறதுக்கு ப்ரொசீஜர் என்னது மேம்

ஓகே மேம் ஓகே மேம் தேங்க்யூ மேம் ம்